என்னை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து முதல் வந்து துணி தெச்சுட்ருந்தேன் துணி தெச்சுட்ருக்கம்போது அப்போ வந்து கம்மிலெல்லாம் பீஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்கு பிசுறு வெட்டுறதுக்கு ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் பிசுறு வெட்டுறதுக்கு பனியன் துணியெல்லாம் கொடுத்துட்டு வந்து மீ மற்ற நேரத்தில் நான் துணி தெச்சுட்டு இந்தமாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஜனங்களுக்கு இந்த தீபாவளி சீட்டுன்னு அது சேர்த்துனேன் அதில் வந்து ஒரு நூறு பேருக்கு நான் வந்து வாரக்காசுன்னு வாங்கி தீபாவளியப்போது பித்தளை அண்டா காரம் ஒரு கிலோ ஸ்வீட் ஒரு கிலோ இதெல்லாம் கொடுத்தேன் இந்தமாதிரி ஒரு நாலு வருஷமா நான் கொடுத்தேன் கொடுத்துவிட்டு அப்புறம் மறுபடியும் என்னால் ரொம்ப கட்டுப்படி ஆகல அதனால் நான் நிறுத்திட்டேன் நிறுத்தின பிற்பாடு ச சேவை அமைப்பு அதில் சேவைத்தொண்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த வேலைக்கு சேர்ந்த அப்போது வந்து கொழந்தைகளையெல்லாம் போய் வீடு வீடாக போய் கூப்பிடணும் வீடு வீடாக போய் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அதுகளுக்கு க்ளாஸ் எடுக்கணும் அப்போ போன புதுசில் எனக்கு என்னடா வேலை இப்படிதான் செய்யணுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் அதை வந்து பதினொரு வருஷமா இந்த வேலையில் இருந்துகிட்ருக்கறேன் இப்போது மனப்பூர்வமாக சந்தோஷமா இந்த கொழந்தைங்கள போய் வீடு வீடாக கூட்டிகிட்டு வந்து அதுகளுக்கு சொல்லிக்கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது முதல்ல முதல் அந்த கொழந்தைக வந்து வரவே வராதுக எல்லாமே ஹிந்திக்கார கொழந்தைக நாம் ஒன்று பேசினால் அது ஒன்று பேசுகிறதுக்கு தெரியாது கொஞ்சம் பேசி புரிய வச்சு அதுகளை வரவச்சு உட்கார வச்சுருவேன் உட்கார வச்சு பசங்களுக்கு சொல்லித்தருவேன் நம்மை கண் முதல்லையெல்லாம் என்னை கண்டால் ஓடி ஒளிவாங்க இப்பெல்லாம் என்னை கண்டால் வாங்க மிஸ் போகலாம் டியூசனுக்கு அப்படின்ட்டு வந்து ஆசையாக எப்போ வருவ எப்போ வருவேன்னு எதிர்பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனதிருப்தியோடு இந்த வேலையை செஞ்சுட்ருக்கறேன் நான் மகிழ்ச்சியாதான் இருக்கேன்